இப்போ வந்து இந்தியக் கல்வி முறை பார்த்திங்கன்னா ரொம்பவே பாதிப்படஞ்சிக்கிட்டுதான் இருக்குது ஒரு சில இடத்தில் வந்து சமச்சீர் கல்வி கொண்டு வராங்க ஒரு சில இடத்தில் வந்து சிபிஎஸ்சி அது இதுனு சொல்லிடு ரொம்ப அட்வான்ஸாக எடுத்துட்டு கொண்டு வராங்க அதனால என்ன பண்ணுறாங்க வேலைக்கிப் போகிற டைமில் வந்து சிபிஎஸ்சியில் படிக்கறவங்க நல்லா ஃப்ளுயென்டாக எல்லாமே வருது இங்கே நாம நார்மலாக படிக்கிறோனு வச்சிக்கங்க அவங்க வந்து ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேச வரும் அவ்வளோ தான் அதையும் தாண்டிப் போனால் கவர்மெண்ட் ஸ்கூலு ரொம்ப இது கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க வந்து இங்கிலீஷ் பேசுகிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஏன்னா இங்கிலீஷ் வந்து அவ்வளோ இம்பார்டென்ஸ் தரமாட்டாங்க கம்யூனிகேஷனில் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் இங்கிலீஷூ அதனால அவங்க இப்போ இங்கே ஸ்கூல் படிக்கும் போது ஒன்னும் பிரச்சனை இல்லை தமிழ்லேயே இருக்கும் தமிழ் மீடியமா படிப்பாங்க அதனால அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது இப்போ நாம அதை முடிச்சிட்டு இப்போ வெளிய வேலைக்கு எங்கோ போகிறாங்கனு வச்சிக்கோங்க அங்கே போனாமே எல்லாமே இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம காலேஜ் போயிட்டாலே எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்கும் வந்துட்டால் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி சில கல்வி முறைகள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா படிக்கும் போது தமிழ் மீடியமா இருக்கு இதே காலேஜ் போயிட்டா இங்கிலீஷில் வருது அதனால சில பிரச்சனைகளும் நிறையா இருக்கு இது மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்க